ஆ ஆமாம் சார் நானும் இந்த ட்ரெயின்ல தான் வரேன் நீங்களும் இதுல தான் வரீங்களா ஆமாம் சார் நானும் கொஞ்சம் வேலையாக சுற்றிட்ருக்கேன் நானும் இப்ப தான் திருநெல்வேலி ஜங்க்ஷனுக்கே வந்தேன் ஆமாம் சார் நாற்பது ஆ ஆ

அப்படியா சார் அதுக்கு இன்னும் நாற்பது நிமிஷமாவா லேட்டாகணும் எல்லாத்தையும் அர்ஜெண்ட் ஒர்க்குன்னு இருக்கும்ல எப்படிதான் சீக்கிரம் போகறது அதுவும் கரெக்ட்டு தான் சார் இல்லை இதெல்லாம்லாம் பார்த்து பண்ணிருக்கலாம்ல இன்னும் ஏன் தான் இந்த இப்படிலாம் செய்யறாங்கன்னு தெரியல ஃபாரீன் கன்ட்ரிமாரி முன்னேறுனா தான ஆமாம் சார் அங்கே மட்டும் எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு யாராச்சும் மனுஷங்களா வேலை செய்யறானுவோ எல்லாம் மிஷினே பூட்டி கொடுத்துட்டு போய்டுது ஆனால் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஆ ஆமாம் சார் ஓ அப்டியா சார் நஷ்ட்ட ஈடு கேட்டுருந்தாங்களா நஷ்ட ஈடு எதாச்சும் கேட்டுருந்தாங்களா ஓ அப்படியா சார் ஓகே சார் சரி என்ன தான் சார் ஆச்சு அப்புறம் அது

ஒன்று ஒன்றே முக்காலுக்கு திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துருமா அப்படியா சார் நானும் அங்க தான் சார் உட்காந்துருக்கேன் எங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் ஓ அப்படியா சார் இல்லை சார் நான் இப்ப தான் டீ கடைக்கு வந்தேன் ஆ சரிங்க சார் சரிங்க சார் எந்த எந்த கம்பார்ட்மெண்ட்டு ஆ சரிங்க சார் சரிங்க ஓகே